எனக்கு சவாலான ப்ராஜெக்ட்டு அப்படின்னு சொன்னால் ஜார்னல் ரெடி பண்ணுறது தான் எல்லாத்தோட மேகஸின் வந்து ஒவ்வொரு கம்பெனியோட மேகஸின் வந்து ப்ரிப்பர் பண்ணி அவங்களுக்கான டீடைல்ஸு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரோட கம்பெனி பற்றியும் டிபார்ட்மென்ட் வைஸாக அவங்கவுங்களோட டிபார்ட்மென்ட் வைஸாக அவங்களோட கம்பெனிஸ் பற்றியும் வந்துவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி அது ஒரு ப்ராஜெக்ட்டாக ரெடி பண்ணுறது அதுதான் எனக்கொரு டிஃபிக்கல்ட்டாக இருந்த ப்ராஜெக்ட்ன்னா அது மட்டும்தான் அப்புறம் நாங்கள் அது எப்படி ட்ரை எப்படி பண்ணணும் எந்த மாதிரி அந்த நம்ப எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னோட ஹையர் ஆஃபிஸ்யல்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கிட்டு நான் அதை வந்துவிட்டு அந்த ப்ராஜெக்ட்டை நல்லப்படியாக சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டேன் சாவல்ன்னு பார்த்திங்கன்னா அந்த ஜார்னல் ப்ராஜெக்ட் மட்டும்தான் அது நம்ம முடியாதுன்னு இல்லாமல் மற்றவங்கள்ட்ட கேட்டு தெரியில்லைன்னா மற்றவங்கள்ட்ட கூச்சப்படாமல் மற்றவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கறதில் எந்த ஒரு தப்பும் இல்லை மற்றவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கிட்டு அதை வந்துவிட்டு செஞ்சு முடிச்சு நான் செஞ்சு முடிச்சுட்ணும்